எங்கள் இடத்துல எங்களுடைய இதில் வந்துவிட்டு என்ன பிஸ்னஸு தொடங்கினாங்கன்னா காய்கறி கடைகள் தொடங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டல் ஓட்டலு இதெல்லாம் வந்துவிட்டு இல்லாமல் இருந்தது எங்களுடைய எங்களுடைய சமூகத்தில் வந்துவிட்டு இது எல்லாம் இந்த இடத்துல வந்துவிட்டு ரொம்ப அதெல்லாம் இல்லாங்கம் இல்லாமல் இருந்தது அது வெற்றியடைய காரணம் யார் மக்கள்தான் ஏன்னா மக்கள் வந்துவிட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்ற ஒரு கான்சப்ட்டு வந்ததுலேருந்து யாருமே வந்துவிட்டு கடைக்கு போகாமலேயே இருந்த இடத்துலையே எல்லாமே வந்து நமக்கு வந்து சேந்துடுது அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்துவிட்டு நம்ம வெளியில் எதுக்கு போகணும் நம்ம ஆன்லைனில் உக்கார்ந்த இடத்துலே வீட்லேயே இருந்து நம்ம வந்துவிட்டு புக் புக் பண்ணினோம்ன்னா நமக்கு வந்து சேந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை அப்படி நினைக்கிறாங்க அதனால் என்ன ஆகுது எங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துவிட்டு நாம் நான் நாங்கள் இருந்த முதலில் வந்து நான் வந்த பொழுது வந்து இங்கே ஒரு கடைகள் எதுவுமே இல்லாமல் இருந்தது இப்போ வந்துவிட்டு அந்த கடைகளெல்லாம் வந்து நிறைய வர வர மக்களுடைய தேவைகள் வந்து ரொம்ப தூரம் போகாமல் இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி வசதி வந்த உடனே எல்லோருமே அதை வந்துவிட்டு விரும்பி அங்கேயே போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முதலெல்லாம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கறதுனால என்ன போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது இப்போ வந்துவிட்டு பக்கத்தில் வந்துவிட்டு ஹோட்டலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி கட எல்லாமே இப்போது இல்லாத கடையே கிடையாது இந்த இடத்துல ஸோ இது வந்துவிட்டு அதுக்கு வெற்றியடைய என்ன காரணம்ன்னா ஒரு இடத்துல வந்துவிட்டு எது இல்லையோ அந்த கடையை நம்ம வந்துவிட்டு முதலில் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கடையை கொண்டு வரணும் அந்த கடையை கொண்டோந்தோம்ன்னாலே மக்கள் வந்து ரொம்ப தூரம் தேடி போகாமல் பக்கத்துலேயே அந்த கடையை அந்த அந்த இடத்த வந்து பயன்படுத்திப்பாங்க இப்போது வந்துவிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு சில பொருள் தான் கிடைக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாம் இப்போ ஒரு கடைக்குள்ளே நம்ம போனோம்ன்னா எல்லா பொருளும் நமக்கு கிடைக்கிற மாதிரி சின்ன குண்டு ஊசியில் இருந்து நம்ம பெரிய பொருள் வரைக்கும் ஒரே ஒரே ஒரே இடத்துல வந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிச்சின்னா நம்ம வெளியில் போகணும்ன்ற அவசியமே இல்லை மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இடத்துல ஆ எல்லாமே நமக்கு கிடைக்கிது நம்ம எதுக்கு தூரமாக போய் எல்லாத்தையும் வாங்கணும் இங்கேயே அதுவும் மலிவான விலையில் ரொம்ப க வெலை போ வெலை உயர்த்தி போ செய்யாமல் ஓரு அளவுக்கு கம்மியான விலையில வந்துவிட்டு நம்ம வந்துவிட்டு அந்த கடையில் வெச்சோம்ன்னா சின்ன குண்டு ஊசிலேருந்து பெரிய பொருள் நமக்கு மக்களுக்கு தேவையான மக்களுக்கு அன்றாட தேவையான எல்லா பொருளும் நம்ம ஒரே இடத்துல வெச்சோம்ன்னா அந்த வந்து அந்த ஷா அந்த கடை வந்து ஒரு மிகவும் வெரு வெகு விரைவில் வந்து பெரிய இது அடையும்ன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் என்ன சொல்லணும்ன்னா இப்போ உணவகம்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவகம் வந்துவிட்டு இப்போ வந்துவிட்டு பாதி பேர் வந்துவிட்டு ச வீட்டில் சமைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க ரொம்ப யோசிக்கிறாங்க ஸோ அந்தமாதிரி பட்சத்தில் நம்ம வந்துவிட்டு உணவகம் பக்கத்தில் இருந்ததுன்னா நம்ம போ நம்மளுடைய அவசர தேவைக்கு அந்த உணவகம் ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ உணவகத்துலேயுமே வந்துவிட்டு ஏதோ செஞ்சோம் ஏதோ இல்லாமல் தரமான தரமான கு நல்ல குவான்டிட்டி நிறைய இருக்கிற மாதிரி குறைவான விலையில் நம்ம கொடுத்தோன்னா மக்கள் தேடி வந்து அந்த அந்த உணவகத்தை வந்து இன்னும் பெ பெரிதாக இது பண்ணுவாங்க இதற்கு முக்கியம் என்னென்னா நியாயமாகவும் நல்ல குவாலிட்டி உள்ள நல்ல தரமுள்ள நல்ல கு நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி மலிவான விலையில் நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்துவிட்டு நம்ம அந்த அந்த இதில் வந்துவிட்டு அந்த வணிகத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வெற்றியடையலான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கருத்து